தொழில்நுட்பம் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றியது தொழில்நுட்பம் ட்ராக்டர்கள் மொபைல் ஃபோன்களின் பயன்பாடு உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையை மேம்படுத்த எப்படி உதவியது நான் ஒரு ட்ராக்டர் ட்ராக்டர் வந்து விவசாயம் பண்றதுக்கு நல்ல உதவியாக இருக்குதுங்க அதனால் என்ன வெயிட்டே வந்து இழுக்குறதுக்கு ஒரு லாரி இல்லை ஒரு கார் அந்தமாதிரி இழுத்துட்டுபோக ட்ராக்ட்ரு நல்ல உதவியாக இருக்கும் அப்பறம் மொபைல் போன் வந்து எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையை மேம்படுத்த எப்படி உதவுகிறது மொபைல் போன் அது வந்து இப்போ நம்ம ஃபேமிலியில் வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட பேசணும்னால் அதுக்கு மொபைல் போன் வந்து உதவியா இருக்குங்க இப்போ நம்ம ஒருத்தர் ஃபேஸை வந்து இப்போ ஒருத்தங்க அமெரிக்காவில் இருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னால் இப்போது ஒருத்தங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்கனா இப்போ நாம் வந்து இந்தியாவில் இருக்கிறோம் இங்கேயிருந்து அமெரிக்காவுக்கு மு முகத்த பார்த்து பேசணும்னால் இப்போ வந்து வீடியோ கால் வாட்ஸ்ஆப் வீடியோ கால் இல்லாட்டி சாதாரணமான நார்மல் வீடியோ கால் இந்தமாதிரி வீடியோ கால் பண்ணிக்கூட பேசிக்கலாம் இந்தமாதிரி மக்களுக்கு நல்ல ஒரு குடும்பங்கள் நல்ல ஒரு உதவியாக இருக்குது ஃபோனு வந்து அதேமாதிரி இந்த ஃபோன் வந்து இப்போது வந்து ஒருத்தங்களுக்கு மெசேஜ் போடணும் இப்போ வந்து ஒரு ஒரு ஐ ஒரு நார்மல் மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் இப்போ ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்ணும்னால் இங்கே இருந்து ஒரு டெல்லி இல்லை அதர் சிட்டி எங்கே வேணாலும் இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் நம்ம மெசேஜ் வந்து போட்டுக்கலாம் நம்ம ஃபோன் நம்பர் இருந்தால் போட்டுக்கலாம் அந்தமாதிரி கூடவே இருக்குது அதேமாதிரி இப்போ நம்ம ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும் ஜிபே வழியாக பணம் அனுப்பணும்னால் அந்தமாதிரி கூட அனுப்பிக்கலாம் மொபைலில் இருந்தே நம்மக்கிட்ட இருக்கற மொபைல் இருந்தால் நம்மளே நமக்கு வந்து யார் பணத்தேவையோ அவங்களுக்கு ஜிபே வழியாக அவங்களுக்கு நம்ம வந்து மொபைல் வந் இது பணமாக அனுப்பிக்கலாம் அந்தமாதிரி கூட உதவியாக இருக்குது இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு உதவியாக இருக்குது இந்த மொபைல் ஃபோன்லாம்